புகைப்படம் எடுக்கிறதுக்கு என்ன கேமரான்னா இப்போல்லாம் மொபைல் ஃபோன் வந்துடுச்சு எங்கேனாலும் ஃபோன் தான் எடுத்துட்டு போகிறாங்க ஸோ கேமரா அவ்வளோக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படியே யூஸ் பண்ணாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கனா கேமரான் தான் அந்த கேமரான் வந்து நல்லா த்ரீ டி எஃபெக்ட் இருக்குது அதில் ப்ளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது கலர்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது அதனால் ஸ்மார்ட்டாக நம்ம நல்ல பிச்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ அதனால கேமரான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போல்லாம் கேமரா யாரும் அவ்வளோக்கு எடுத்துட்டு போகிறது இல்லை கையில் ஃபோன் இருக்கா மொபைலில் தொலைபேசி வந்ததுலேருந்து மன்னிக்கவும் கைபேசி வந்ததுலேருந்து யாரும் வந்து கேமரா வந்து அந்த அளவுக்கு யாரையும் அட்ராக் பண்ணுறது இல்லை இப்போ பெரிய கல்யாண வீடு இல்லை வேறு எதா காதுகுத்து அந்தமாதிரி வெச்சா மட்டுந்தான் கேமரா இது பண்ணுறாங்க அப்படியே பார்த்தாலும் கேமரா எந்த கேமரான்னு பார்த்திங்கனா கேமரான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அந்த பிராண்ட் நல்லா இருக்கும்